நான் வந்து ஒரு ஆர்டி ஏஜென்ட்டு ஆர்டின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ஏஜென்ட்டு அந்த ஏஜென்ட் ஐடி எடுக்கிறதுக்கே வந்து எங்கே கலெக்டர் ஆஃபீஸ் போகணும் யூனியன் ஆஃபீஸ் போய் யூனியன் ஆஃபீஸ்லருந்து கலெக்டரேட் போகணும் நான் இப்போ ஏஜென்ட் எடுத்து ஒரு பத்து பதினொரு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்து பதிமூணில் ஏஜென்ட் எடுத்தேன் அப்போ ரெண்டாயிரத்து பன்னெண்டுலதான் வந்து இந்த கவுர்மெண்ட் ஸ்டேட் கவுர்மெண்ட்டு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் எங்களுக்கு ஏஜென்ட்க்கு கமிஷன் கொடுப்பாங்க அந்த கமிஷன் வந்து நிப்பாட்டிட்டாங்க அதனால் கலெக்டர் ஆஃபீஸை அந்த ஏஜென்ட்க்கு முகவர் நியமனம் கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்க வேணாமா என்னாத்துக்குமா பிரோயோஜனம் இல்லை இந்த வேலை செஞ்சு நீங்கள் ஒரு கடைக்கு போனா கூட ஒரு மாதம் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் சம்பளம் தருவாய்ங்க இதில் என்ன வரபோது வீடு வீடாக போகணும் வசூல் பண்ணணும் கொண்டு வந்து பணத்தை கட்டணும் வேண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் விடவே இல்லை நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யிணும் எதாவது ஒரு வகையில் மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்த நான் வந்து இது பண்ணும் நம்பளோட தலையில் இந்த இந்த தொழிலுதான் எழுதி இதை எழுதி இருப்பானோ பகவான் அப்படின்ட்டு இல்லைங்க சார் எனக்கு கண்டிப்பாக ஏஜென்ட் ஐடி கொடுங்க ஏன்னா வீட்டில் இருந்தா ப்ரைவேட் கம்பெனி காரவங்க வந்து டெய்லியும் வந்து நச்சரிப்பாங்கே இதை செய்ங்கம்மா அதை செய்ங்கம்மா இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் அவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு அதில் போய்விட்டு நாளைக்கு மக்களுக்கு எதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறது பணம் எங்கையோ நமக்கு வந்து அவங்கள எந்த கம்பெனி காரவங்களை யாருனே தெரியாது ஒரு அறுபது மாதம் அறுவத்தஞ்சி மாதம் சொல்லுறாங்க நல்லா வரவு செலவு பண்ணுறாங்க திடீர்னு தூக்கிட்டு எதையோ ஒன்று போயிற்றாங்க நம்ப போய் பதில் எப்படி சொல்லுறது மக்கள்கிட்ட இதுன்னா கவுர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ச பொறுத்தவரைக்கும் இதுவந்து கவுர்மெண்ட்டு பிரச்சன சென்ட்ரல் சென்ட்ரல் கவுர்மெண்ட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது மக்களோட பணத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியை எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியை எடுத்துவிட்டேன் ஐடியை கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி திரிஞ்சு ஐடியை எடுத்துவிட்டேன் ஐடியை எடுத்து முடிச்சிவிட்டு முத முத முத மாதம் போய் அந்த அமௌண்ட்டு கட்டுறேன் அமௌண்ட்டு கட்டிவிட்டு நான் வந்து ரிப்போர்ட் கொடுக்குணும் இந்த மாதம் நான் எவ்வளோ வந்து கமிஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ரிபோர்ட் கொடுக்குணும் அப்போ ரிப்போர்ட் கொடுக்குறப்ப நான் ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற சாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன் அவரு இப்போ ரிட்டேரு ஆயிட்டார் அவருட்ட ஃபோன் பண்ணி சார் நான் இவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் ஒரு ஐயாயிரூவா டெபாசிட் ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா டெபாசிட் கட்னைங்க சார் எனக்கு வந்து அதுக்கு இவ்வளோ கமிஷன் கிடச்சிருக்கு நூற்றி அறுவ நூற்றி அறுபதுரூவா கிடச்சிருக்குங்க சார் அப்டின்னு சொல்லி சொன்ன இந்த நூற்றி அறுபதுரூவாய்க்கா இவ்வளோ இத்தனை நாள் அலைஞ்ச இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் நீங்கள் வந்து அந்த நூற்றி அறுபதுரூவா தானேன்னு பார்க்குறீங்க அந்த நூற்றி இருபதுரூவா நூற்றி அறுபதுரூவா வந்து எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுங்க சார் அந்த காச ஏன் கையில் வாங்குறப்போ இதுவந்து என்னுட காசு நான் சம்பாரிச்ச காசு என்னோட தேவைகளை வந்து நான் நிறைவேத்திக்கிலாம் அப்படிங்குற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுக்குதுங்க சார் அதனால எனக்கு இது போதும் சார் நான் இப்படியே வளர்ந்துறேன் சார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் சரிம்மா எப்படியும் நல்லா செய் முடிஞ்சளவு செய்மா நல்லா செய்மா அப்படின்னு சொல்லி அவரும் வச்சிட்டார் இன்னைக்கு நான் அதே ஐநூறு ஐயாயிரூவால ஆரமிச்ச நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட கிராமத்தில் வந்து ஒன்னற லட்சரூவா ஒன்னற லட்சரூவா வசூல் பண்ணி மாதம் ஆனால் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுறேன் ஆனால் இன்னமும் இப்போ என்ன சொல்லுறாங்கன்னா விஜயலட்சுமி இன்னும் கொஞ்ச செய்ங்க இன்னும் கொஞ்ச நல்லா செய்ங்க ஒரு மூணு லட்சரூவா கொண்டுகிட்டு வந்து நிப்பாட்டுங்க மூணு லட்சரூவாயில் நிப்பாட்டு மூணு லட்சம் அப்படினா எனக்கு வந்து எனக்கு கமிஷனே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கிடைக்கும் அடிங்குறப்போ போதும் என்னோட தேவைகள் வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க நல்லா செய்விங்கம்மா செய்ங்கம்மா அப்படின்னு சொல்லி அப்போ நான் என்ன நினப்பேன் இப்போ இப்போ நான் இப்போ எனக்கு வந்து இந்த ஏஜென்ட் கோட் கொடுத்துருங்காங்கே பிஎல்ஐ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பிஎல்ஐ ஏஜென்ட் கோட் கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸும் பிடிங்க மக்களுக்கு செய்ங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் என்ன அப்போ நான் இங்கே எல்லாத்துட்டுயும் சொன்ன இந்த ஆர்டி ஏஜென்ட் எடுக்க மூணு மாசம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் தும்பலத்துக்கும் அலஞ்சு இன்னைக்கு வந்து இந்த பிஎல்ஐ ஏஜென்ட் கோட் வந்து அவங்களா டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு என்னோடய வேலை வந்து அவங்கள போய் சேர்ந்துருக்கு மக்களை போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன எனக்கு வந்து அது ரொம்போ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சி எதாவது ஒரு மீட்டிங்கு ஒரு ட்ரைனிங்ன்னா முத ஆளாக முடிஞ்ச அளவு தொண்ணூறு சதவீதம் முத ஆளாக போணும்ன்னு நினப்பேன் எந்த மீட்டிங் போட்டாங்க ட்ரைனிங் போட்டாங்கன்னா அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு என்னைக்கும் நினைக்க மாட்டேன் அதனால் அதனால் எல்லாத்துக்குமே வந்து என் மேலே ஒரு நல்ல அபிப்ராயம் எதாவது ஒன்னு அப்படின்னா கண்டிப்பாக விஜயா அக்காகிட்ட கேட்டா தெரியும் அப்படிங்குறமாரி எல்லா பிள்ளைங்களுமே வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சு இப்போ இந்த வேலை எப்படிக்கா செய்லாம் அந்த வேலை எப்படி செய்யலாம் இவங்கள்ட்ட எப்படி பேசுணும் அவங்கள்ட்ட எப்படி பேசுணும் அப்படிங்குறல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுக்குவாங்க பிள்ளைங்க அதனால் என்னோட வேலையை என்னோடைய வேலையே வந்து என்னக்கு பேச்சு திறம இருந்தா இருக்கிறதுனால மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து இந்த வேலையை செய்ய முடியிது என்னுடைய எல்லா தேவைகளும் என்னுடைய பேச்சு திறமையால் மட்டுமே நிறைவேற்ற பட்டுக்கிட்டு இருக்குது